நீச்சல் பயிற்சினாலே சவால் நிறைஞ்ச ஒரு பயிற்சியாகதான் இருக்கும் ஒவ்வொரு டைம் நாங்கள் நீச்சல் பயிற்சி செய்யும்போதும் உயிரை கையில் பிடிச்சிட்டுதான் நாங்கள் நீந்தியாகணும் ஏன்னா எப்போ எப்படி ஆகும்னு தெரியாது குளிக்கும்போது வேற மேலேருந்து கிணத்துல குளிக்கும்போது வேற யாருனால் மேலேயிருந்து குதிச்சிடுவாங்களா கையை ஒரு டைம் மேலே பட்டுச்சின்னால் எதுவுமே பண்ண முடியாது அதுமாதிரி எவ்வளோ நேரம் நம்ம மூச்சப் பிடிக்குன்ட்டு கொஞ்சம் தைரியமாக குளிச்சாகணும் இப்போ நாங்கள் சென்னையில்தான் குளிக்கும்போது அங்கெல்லாம் கொளத் குளத்துல குளிக்கணும் அங்கே அந்தமாதிரி எனக்கு முன்னாடி நாங்கள் ஒரு அஞ்சு நிமிடம் தான் ஃபஸ்ட் குளிப்போம் எனக்கு அப்புறம் சிலப்பேர் ரெண்டுப்பேர் குளிக்கப் போயிருந்தாங்க குளிக்கப்போகும்போது இந்த கரையிலேருந்து அந்தக்கரைக்குத் தாண்டணுன்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் அவ்வளோதூரம் நீச்சல் போய்ட்டு இருக்காங்க போய்ட்டு நீந்திட்டு ரிட்டன் வரும்போது அவங்களால ஒருத்தருக்கு மூச்சுப் பிடிக்கமுடியல எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி நீச்சல் அடிக்க ட்ரை பண்ணாங்க அவங்களால கை காலெல்லாம் ரொம்ப பெயினாக இருந்துட்டு முடியாமல் ஒருத்தர் நீந்தயில முழுகி இறந்துட்டாரு இன்னோருத்தர் மட்டும் எப்படியோ கொஞ்சம் கஸ்டப்பட்டு உடனே வெளியில வந்துட்டார் அதனால ஒருத்தரை மட்டும் காப்பாற்ற முடிஞ்சது ஆனால் இது உயிர் போகிற அளவுக்குக்கூட ரொம்ப மோசமாக இருக்கும் நல்லா தைரியமாக நீந்தணும் ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது இதுக்கு ரொம்ப மூச்சுப் பயிற்சி ரொம்ப மிக மிக அவசரம் நாங்கள் நீந்தும்போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருபது நிமிடம் நாங்கள் நீந்துவோம் அப்படி நீந்தும் போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக திட்டு எங்கருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப மூச்சு வாங்குகிறமாரி இருந்தால் நின் உள்ளே இறங்கி மூச்சை கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீந்துவோம் நாங்கள் இதுவரைக்கும் போட்டிகள் பார் த்தோம்னா அதிகமாக எங்கள் ஊர்ல மட்டும் தான் நடக்கும் வெளியில டிஸ்ட்டிக் ஸ்டேட் லெவல்ல போகணும்னு ஆசை ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் எ எதுவும் எங்களுக்கு கிடைக்காம போச்சு இல்லைன்னா நாங்கள் நல்லா பண்ணுவோம் ஒரு முப்பது நிமிஷம் தொடர்ந்து இப்போ மூச்சுப் பயிற்சி பண்ணிட்டிருக்கோன்னு தண்ணியில எப்படி நீந்துறது அதைப்பத்தி